ஹலோ

கேன் சப்ளே பண்ணுற ஆ டெய்லி பேஸஸ் தான் இப்போ தான் நாங்கள் நியூவாக வீடு ஜாயின் பண்ணியிருக்கோம் அதனால் ஆ ஆன்லைனில் பார்த்துருக்காங்க அண்ணாநகர் ஆ ஓகே ஆ ஓகே ஆ ஓகே மந்த்லிவைஸ் கொடுத்துக்குலாமா

ஆ ஓகே ஆ இப்போ ஃபங்சன் வருது ஸோ அதனாலேயும் பார்க்குறோம்

ஆ ஓகே ஆ இப்போ கடை ஒன்று வச்சுருக்கோம் அந்த கடைக்கும் டெலிவரி பண்ண முடியுமா இல்லை கொஞ்ச ஆ அதில் ஒரு ரெண்டு கடை தள்ளி ஆ ஓகே ஹாஃப் லிட்டர் ஒன் லிட்டர் டூ லீட்டர் அந்தமாதிரி டெலிவரி பண்ணுவீங்களா ஆ ஓகே ஆ ஓகே

சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அந்த பெரிய கேன் சப்ளே பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்கிறோம் ஆ தேங்க் யூ